எனக்கு வந்து பங்கு சந்தை பற்றி அவ்வளவு தெரியாது இருந்தாலும் நான் வந்து டிவி பார்க்கும்போது நியூஸ் பார்க்கும்போது தங்கம் விலை அதுக்கப்புறம் வெள்ளி விலை அதெல்லாம் வந்து இவ்வளோ ஏறுது இறங்குது அப்படின்றத பற்றி வந்து சொல்லுவாங்க அதை வச்சு தெரியும் தங்க தங்க விலை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சிகின்னே போகுது அதனால வந்து இப்போ இருக்கிறவங்கள்லாம் தங்க நகைகளை வந்து எடுத்து எல்லாரும் வந்து தங்க நகையை வந்து முன் கூட்டியே எடுத்து வைக்கணும் அப்படினு அந்த ஓட எதிர்காலத்தில் வந்து தங்கம் விலை வெள்ளி விலை எல்லாம் வந்து அதிகரிக்கும் நாளுக்கு நாள் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் அதிகமாக ஏறுது இறங்குது என்ன சவரன் சவரனுக்கு அப்படி அப்படி தான் வந்து அதிகரிக்குது இது இதில் வந்து ஆப்ங்க அதெல்லாம் வந்து ஆப்ஸ் இது ஆப்க்கள் இதில் வந்து பங்கு சந்தை வந்து நிறைய வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நிறையா ஆப்ஸ்ங்க எல்லாம் இருந்துச்சுன்னா தங்கங்களோட டிசைன்ஸு நியூ மாடல்ஸில் எப்படி இருக்கு அப்படின்றது நம்பளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும் ஒரு பங்கு சந்தை வந்து அதில் ஒரு வேலை செய்யிறோம்னா அதில் வந்து ஏற்ற இறக்கத்துக்கு கரெக்டாக கணக்கு போட்டு கரெக்டாக அது வந்து கால் கால்குலேஷன் போட்டு கணக்கு போட்டு அன்ன அன்னைக்கான இதுவை வந்து கரெக்டாக நம்ம சப்மீட் பண்ணிறணும் அந்த அளவு வந்து இதில் வந்து ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும் பங்கு சந்தையில் வந்து வேலை செய்யிறதுன்றது ஒரு இந்தியாவில் இந்தியாவே வந்து பங்கு சந்தை வே விற்பனை வந்து ஒரு அது வந்து ஏற்ற இறக்கம் வந்து சரியாக சமமாக கரெக்டாக இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து நம்பளுக்கு தான் வந்து லாஸ் ஏற்படும்